என்னுடைய மதம் வந்து சமூக சேவைப்பற்றி எனக்கு நிறைய கற்று கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மதம் வந்து இறை வழிபாடு பழக்க வழக்கங்கள் நாகரீக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு அதை நான் இன்னும் பின்பற்றிகிட்டு தான் இருக்கேன் நம்மளோடய மதம் வந்து சமூக சேவை பற்றியும் நம்மளை சுற்றி இருக்கறவுங்க நம்மளை சேர்ந்தவங்களுக்கு சேவை செய்யறதை பற்றியும் ஒரு சில கருத்துக்களையும் நடைமுறைகளையும் என்னுடைய மதம் வந்து முன்னோர்களால் கூறப்பட்டுருக்குது அதை நான் பின்பற்றிகிட்டு தான் இருக்கேன்